நான் என்னுடைய தொழிலான பால் தொழில் தொடங்கினேன் ஏன்னால் நான் செய்கிற தொழில் வந்து எனக்கு அது பிடிச்சிருக்கு அந்த பால் தொழில் வந்து நான் தொடங்க ஒரு காரணம் என்னவாக இருக்குதுனா ஏன்னால் பால் தொழில் செஞ்சால் மட்டுந்தான் எங்கேயும் போக முடியாது நம்ம எங்கே போனாலும் வீடு வந்துரலாம் நம்ம வீட்டில் இருக்கும் அனைவரையும் நம்ம பார்த்துக்குலாம் அதனால் எனக்கு பால் தொழில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு